இப்போ உலகத்தில் வந்து வளர்ந்து வரும்னு சொல்கிறாங்க என்னன்ன வளர்ந்து வருதுனா நம்ம நம்ம உடுத்துற ஆடையே கூட அதுக்கு முன்னாடி வந்து சாரீ தாவணி பாவாடை அப்படின்ற அந்த ஒரு சிஸ்டம் இருந்துச்சு ஸ்கூல் இதுலேயிருந்து ஆனால் ஆனால் இன்றைய சூழ்நெலைக்கி பாக்கும்போது எல்லாம் சுடிதார்ஸ் காலேஜ்லாம் போகும்போது சுடிதாராக இருந்ததினால மாடன் ட்ரெஸ் அப்டின்னு சொல்லிட்டு அவங்க அவங்ளுக்கு புடிச்ச மாதிரி வந்து உடையை வந்து அணிஞ்சிக்கிறாங்க அது வந்து இந்த உலகத்தில் அது வந்து ஒரு மாறி விட்டதுனு சொல்லலாம் அப்றம் வந்து ஒருத்திக்கு ஒருவன் என்பது வந்து அந்த காலத்திலருந்தே வந்து இருக்கு ஆனால் இந்த காலத்தில் அப்படி இருக்காங்களானா அப்படி கிடையாது புடிச்ச வரக்கும் இருக்காங்க புடிக்கலனா வேற ஒருத்தவங்ள கல்யாணம் பண்ணிகிட்டு போகிற காலகட்டமாக இப்போ இந்த உலகத்தில் வந்து மாறி கிட்டே இருக்கு டெக்னாலஜி எவ்வளோ எவ்வளோ வளர்ந்து போதோ அந்த கலாச்சாரமும் சீரழிந்து கொண்டுதான் வந்து இருக்கிறது அந்த கலாச்சாரம் வந்து சீரழியாமல் இருக்கறதுக்கு அந்த காலத்தில் வந்து எப்படி இருந்தாங்களோ அதேபோல் நம்மளும் வந்து நம்மளுடைய கலாச்சாரம் எப்படி இருக்கோ அதேமாதிரிதா நம்மளோட பழக்க வழக்கமும் சரி நம்மளோட நடவடிக்கையும் சரி மத்தவங்க நம்மள பார்த்து இருக்கிற சூல்நிலையும் அதேபோல் நீங்களும் இருக்கவே கூடாது ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் நல்ல மா ஒரு ஹஸ்பண்ட் வொய்ஃப் அந்தமாதிரிதா ஒரு வாழ்க்கையை வந்து நடத்தணும் இவ இவர்கள் ஸோ இந்த ஒரு பொண்ணு போகுது இந்த பொண்ணு வந்து அப்டியாக பட்ட பொண்ணு அப்டின்னு வந்து மத்தவங்க சொல்ல கூடாது சொல்லாத அளவுக்கு நடந்துக்கணும் அப்டிதான் வந்து அதுதான் வந்து இந்த உலகமாக வந்து எல்லாம் மாறி விட்டு வருகிறது